நான் ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நான் என்ன பண்ணிட்ருந்தேனா தேடிட்ருந்தேன் அமேசான் ஃபிலிப்கார்ட் இதுலலாம் நான் வந்து என்னோட ஸ்கின்னு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் ஸோ நான் அதனால ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து நான் வந்து ரொம்பநாளாகவே தேடிட்ருந்தேன் அதில் வந்து எனக்கு ஒன்று ஒரு புராடெக்ட் வந்து நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப தேடி கண்டுபிடிச்சதுதான் வந்து சிம்புல் புராடெக்ட்லேருந்து நான் ஒரு பேசுக்கு க்ரீம் வந்து நான் வந்து கண்டுபுடிச்சிருந்தேன் ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃபேஸ் வாஷு அதில் வந்து என்ன அப்படின்னா சோப்பு சோப் ஃபிரீ அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க நான் யூஸ் பண்ணி பாத்தேன் அதில் வந்து நான் நம்ம நார்மலாக சோப்பு யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அதில் வரமாதிரி நுரை அதில் நார்மல் சோப்புலாம் நம்ம ஃபேஸில் போடும்போது ரொம்ப ஹார்ஷாயிருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிணதுல வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சூட்டாச்சு என்னோட ஸ்கின் வந்து அந்த பேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறோம் ரொம்பவே டிரையாக இல்லாமல் ஜென்டிலாக அந்த நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாயிருந்துது ரொம்ப சாஃட்டாயிருந்துது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறோம் நான் என்னோட டவல் வச்சு நான் தொடைச்சதுக்கப்பறோம் என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்னிங்காக ரொம்ப குளோவாயிருந்துது அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது அந்த புராடெக்ட் வந்து ஒரு அஃபர்டபுள் ரேஞ்சில் கம்மி வெலையிலே வந்து ஒரு நல்ல புராடெக்ட் கெடைச்சுது நான் இவ்ளோ நாளாக நான் தேடிட்ருந்தேன் ஸோ அமேசானில் நான் ஆடர் போட்டு நான் வாங்கின அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண நான் ஒரு ஒன் மன்த் டூ மன்த்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிக்கிட்ருக்கேன் நான் இன்னும் அந்த ஒரேஒரு புராடெக்ட்டை தான் நான் ரொம்ப நம்பி நம்பி நான் வாங்கிட்டே இருக்கேன் அதில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஸ்கின் வந்து முன்னேமாதிரி பிளாக்கேஜ் ஒய்ட்டேஜ்லாம் இல்லை முன்னேமாரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டல்லாகவே என் ஸ்கின் இருந்துது இப்ப அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதினால என்னோட ஸ்கின் வந்து டல்லாகவே இல்லை அதில் வந்து ரொம்ப ஜென்ட்டிலாக நம்ம ஸ்கின்னை வந்து கிளன்ஸ் பண்ணுது அதில் வந்து இன்னொரு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா சில சீரம்ஸ்லாம் இருக்கு அது வந்து நம்மள ஆன்ட்டிஏஜிங்லேருந்து நம்மள வந்து தடுக்கும் அதுல வந்து நயசிலிமெடி சீரமிருக்கு ஹைராலிக் சீரமிருக்கு இது எல்லாம் அதில் இருக்கிறதுனால நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அதுலேருக்கு எந்த ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியஸ் இல்லை இது வந்து டேர்மடாலஜிக்கலி அது வந்து டெஸ்ட்டடாயிருக்கு அதனால நம்ம வந்து ஈஸியாக நம்ம நம்பி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் எல்லோருக்குமே சென்சுரல் ஸ்கின்னு இருக்கவங்க எல்லோருக்குமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் இதை வந்து டே காலைலேயும் நைட்டும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ அவர்ஸ் முன்னாடி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நான் நான் என்னோட ஃபேஸை நல்லா ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன் அதேமாதிரி மார்னிங் எழுந்ததும் சோப் வந்து யூஸ் பண்ணாமல் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டாலே என் ஸ்கின்னு வந்து அது போதுமானதாயிருக்கும் இதுதான் நான் ஒரு டூ மன்த்ஸாக கன்டினியூ பண்ணிக்கிட்டு வரேன் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் எல்லோருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்